நாங்கள் பொதுவாக கோழி ஆடு மாடு பன்றிகள் வளர்ப்போம் அதில் வந்து கோழியோட பொருட்களெலாம் எப்படி சேமிச்சு சேமிச்சு வெச்சுருப்போனா இப்போ வந்து கோழி ஒரு நாலு கோழி பிடிச்சிட்டு வந்து அது வளர்த்து முட்டையிட போகிறோம் முட்டையிடும் போது என்ன பண்ணுவோனோல் அந்த முட்டை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குளிர்சாதன பெட்டி இருக்குது அதில் வெச்சுருவோம் அப்படி இல்லைன்னா இந்த அரிசி பானைலாம் இருக்குதுல அரிசி பானையில் வெச்சுருவோம் அது அது இடயிட அது ஒரு ஒரு கோழியை பொறுத்து இருக்குது கோழி கெப்பாசிட்டி பொறுத்து ஒரு ஒரு கோழி வந்து பத்து முட்டை இடும் ஒரு சிலது பதினொன்று இடும் ஒரு சிலது எட்டு இடும் அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து அதை அடைகாக்கும் பொழுது என்ன பண்ணுவோனால் அந்தக் கோழி கூடவே வைச்சாலும் வெச்சுருவோம் கோழிக்கூடை வெச்சால் அது இருவத்தி ரெண்டு நாளில் பொரிச்சி வந்துடும் அது மாதிரி ஒரு கோழி சரி அதிகமாக முட்டை இருக்குது ஒரு பத்து கோழி முட்டை இட்டுருக்குது அது என்ன பண்ணனும்னால் இது இந்த இயந்திரம் இருக்குது இன்குபேட்டர்னு பேர் அதில் பொரிக்க வைக்கலாம் அது என்ன டிகிரி செல்ஷியஸில் வைக்கணும்னா முப்பத்தி ஆறு டிகிரிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்ஷியஸ் செட் பண்ணி வெச்சுருவோம் முப்பத்தி ஆறு டிகிரியில் வந்து ஆன் ஆகிடும் முப்பத்தி ஏழு டிகிரி ஆயிடுச்சுன்னால் ஆஃப் ஆகிடும் ஏனால் அதுக்கு மேலே ஹீட்டு போயிடுச்சுனாலும் சரி வராது அதனாலே என்ன பண்ணனும்னால் முப்பத்தி ஏழு டிகிரியில் ஆஃப் ஆகிடும் அது அது இருபத்தி ரெண்டு நாளில் திரும்ப பொரிக்க ஆரம்பிச்சுடும் அந்தக் கோழி குஞ்சு பொரிச்சவனே என்ன பண்ணணும் அதுக்கு தேவையான தீவனங்கள் கம்பு கேழ்வுரு பேஸிக்காக வந்து சின்ன குஞ்சுக்கெலாம் என்ன கொடுப்போனால் கேழ்வுருதான் நுணுக்கி அந்தக் கேழ்வுர உடைச்சு கொடுப்போம் அதை அதை அதை தின்னுவிட்டு ஹெல்தாக நல்லா சூப்பராக இருக்கும் கோழிக்குஞ்சு அது வந்து என்ன பண்ணும்னால் ஒரு ஆறு மாசத்தில் திரும்ப வளர ஆரம்பிச்சிடும் வளர ஆரம்பித்ததும் நாங்கள் என்ன பண்ணுவோனால் எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்துடுவோம் கடையில் கொடுக்கும்போது அதில் இருந்து நாங்கள் வளத்த ரேட்டோடு அதிகமாக கிடைக்கும் எங்களுக்கு ஈல்டு அதுக்கு வந்து நாங்கள் தீவன செலவெலாம் என்ன பண்ணுவோன்னால் முட்டையாகவே கொடுத்துடுவோம் இப்போது அதுக்கு வளர்க்கும்போது தேவைப்படும் கேழ்வுரு கம்பு அதுக்கான செலவு என்ன பண்ணுவோனுன்னா கடையில் முட்டை பத்து ரூவா ஒரு கோழியோடய முட்டை வந்து நாட்டுக்கோழியோடய முட்டை வந்து பத்து ரூவா இப்பலாம் பண்ணண்டு ரூபாயுனு விற்றுட்டு இருக்கோம் முதலில் வந்து பத்து ரூவாயில் இருந்தது பத்து ரூபாய் விற்றுட்டு அதுக்கு தீவனங்கள் தேவையான தீவனங்களெலாம் நாங்களே வாங்கிட்டு வந்துடுவோம் அது மாதிரி வந்து ஆடு இருக்குது ஆடு ரெண்டு ஆடு இருந்ததுனால் அது வந்து ஒரு குட்டி போட ரெண்டு குட்டி போடும் ஒரு ஒரு ஆடு வந்து ஒரு சிலது கெப்பாசிட்டி பொறுத்து இருக்குது அதுக்கு மூணு குட்டி போடுகிற ஆடு இருக்குது ரெண்டு குட்டி போடுகிற ஆடு இருக்குது அதுவும் அது மாதிரி தான் இயற்கை முறையில் தீவனங்கள் தழைகள் செடிகள் கொடிகள் கொடுத்து அதையும் வளர்ப்போம் அது வளரும்போது என்ன நடக்குன்னால் அதுவும் ஒரு ஆறு மாசத்தில் வளர்ந்துடும் அதுக்கும் அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் கசாப்பு கடையில் கொடுத்து அதுக்கு வெயிட்டுக்குகான காசு அது ஆடு என்றது விலை அதிகம் ஒரு கிலோ வந்து செவன் ஃபிஃப்ட்டி எழுநூற்றம்பது ரூபாய் எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது அதுலையும் இந்த மாதிரி லாபம் பெற்றிருக்கிறோம் மாடு பொறுத்த வரைக்கும் அதுக்கு இயற்கை தீவனங்கள் எல்லாம் கொடுத்து வளர்த்து வந்துகிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு மாடு அதுவும் மாடை பொறுத்து பால் கறக்கும் நாட்டு மாடுன்னால் கம்மியாக கறக்கும் நாட்டு மாடு வந்து ஏன்னால் பால் எப்போயுமே கம்மியாதான் கறக்கும் அது அதையும் அதையும் எடுத்துகிட்டு போய்விட்டு ஸ்டோரில் கொடுத்து அது இது பண்ணிவிடுவோம் அது மாதிரி வந்து காளை மாடுகள் என்ன பண்ணுவோனால் அது வந்து கடையில் கொடுத்துடுவோம் அதை வந்து கசாப்பு கடையில் கொடுத்தா அவங்க அது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்து எங்களுக்கு வந்து விவசாயத்தில் வந்து நல்ல லாபம் வந்துகிட்டு இருக்குது